சமைக்கிறது சின்ன வயசில் நானே தான் எல்லாமே பார்த்து இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் செஞ்சு கற்றுக்குவேன் ஏ சா கா கீரைனா கொஞ்சம் சீக்கிரம் வதக்கி ஒரு துவையல் மாதிரி செய்யலாம் அப்படி செய்யலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அதை விட்டா காரக்கொழம்பு வக்கி கத்தரிக்கா கொத்து போ கொத்து கத்தரிக்கா போட்டு காரக்கொழம்பு வைப்பேன் சீக்கிரமா அது செய்யலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு அதைவுட்டா காய் போட்டு பிரிஞ்சி சாதம் செய்யலாம் அது செய்வேன் அது மாதிரி அதெல்லாம் நானே தான் கற்றுக்கின்னேன் சின்ன வயசிலேருந்து தெரியும் நான் யாரும் கத்துக்கொடுக்கல நாங்களே அதெல்லாம் செய்வோம் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் சின்னச்சின்ன பொருளுங்க பார்த்து இந்த மாதிரி கொழம்பு வைக்கலாம் அப்படி செய்யணும் சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செய்வோம் அது ச நல்லா இருக்கும் அப்படியே மிளகா கிள்ளி போட்டு புளி கரைச்சி ஊற்றி கூட்டாஞ்சோறு சின்ன வயசில் செஞ்சி சாப்புடுவோம் அது மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அதெல்லாம் செஞ்சு இருக்கிறோம் செய்ய தெரியும் அவ்வளோ சாம்பாருனால் கொஞ்சாட்டம் காரக்கொழம்பு சீக்கிரம் வச்சிடுவேன் எந்த காரக்கொழம்பா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்